இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அதிகமாக செல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க செல் ஃபோன்ல வந்து யூடியூப் இப்போ எங்கள் எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து எப்படினா செல் ஃபோன்ல வந்து அந்த பொம்மை வீடியோ வச்சிக்கொடுத்தாதான் பொம்மை அதே ஏதோ ஒன்று அவனை அவன் பிடிச்சமாரி எதாது ஒன்று வச்சிக்கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான் இல்லைனா சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறமாரி அவங்க எடுத்தவுடன சாப்பிட மாட்டேன் அப்படினு சொன்னதனால வந்து அவங்க பேரன்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனா எடுத்தவுடனே வந்து இந்த இதுமாதிரி காமிச்சு விட்டுர்றாங்க அதை அப்படியே பழக்கி விட்டுர்றாங்க பேரன்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டுறதனால குலந்தைங்களும் வந்து அந்த வீடியோ பார்த்தாதான் சாப்பிடுவேன் அப்படிங்குற மைண்செட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ அதனால வந்து இப்போ குலந்தைங்க யாருமே சின்ன வயதுல யாருமே விளாட்றதில்ல விளாடாம யூடியூப்ல வீடியோ பார்க்குறது ஃபோனை நோண் பண் நோண்டுறது டீவி பார்க்குறது இது தான் அவங்களோட டெய்லி ரொட்டீனாக சின்ன குலந்தைங்கள்தா இருக்குது இதனால வந்து இப்போ அவங்களோட ஸ்ரென்த்து எதுவுமே இது இல்லை வெளியே போகிறதில்ல ஸ்டோ ஃபிஷிக்கலாக எந்த ஒர்க்கும் பண்றதில்லை அதனால் ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால வந்து அவங்க மெண்டல் ஹெல்த் வந்து அதிகமாக இருக்கிறதில்லை அதிகமாக யோசிக்க மாட்டேக்கிறாங்க வெளியே இப்போ விளையாட போகாதனால் அவங்களோட ஸ்ட்ரென்த்து ஸ்டெமினாவும் இருக்காது அதனால் அடுத்து பெரிய ஆளாக ஆக ஆக அவங்களுக்கு என் அது எந்தவொரு பெனிஃபிட்டுமே இருக்காது அவங்க ரொம்ப வீக்காயிட்டேதான் போவாங்களே தவிர அவங்க ஸ்ட்ராங்கே ஆக மாட்டாங்க மெண்டலியும் ஃபிஷிக்கலியும் ஸோ அதனால வந்து இப்போ இருக்க ஃபேரன்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண விடாமல் குலந்தைங்களுக்கு அவங்களோட ஃபிஷிக்கல் ஒர்க் ஏதாவது பண்ண வேணாம் அந்தமாதிரி ஏதாவது பண்ண சொன்னால் பரவாயில்ல ஏன்னா இப்போ யாருமே வந்து ஃபிஷிக்கல் ஒர்க்குலாம் பண்ணுறதே இல்லைங்க எங்கள் வீட்டிலே வந்து என்னையவே வெளியே போய் விளாட விட மாட்டேக்கிறாங்க சின்ன குலந்தைங்களாம் போய் வெளியே போய் இந்தமாதிரி வெயில்லலாம் விளையாட விடுவாங்களா வீட்டிலே வந்து சின்ன சின்ன வேலை கூட ஸோ சின்ன சின்ன விளையாட்டுக்கூட விளையாட மாட்டேக்கிறாங்க இப்போலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் ஃபோனு ஃபோனு ஃபோனு ஃபோன்ல யூஸ் பண்ணி வீடியோ பார்க்குறது அதுக்கப்புறம் படம் பார்க்குறது சுட்டி டிவி பார்க்குறது இதெலாம் அவங்களோட டெய்லி ரொட்டீனாவே இருக்குது குலந்தைங்களோடது இதுதாங்க எனக்கு தெரிஞ்சது